எங்களோடய லைஃப் வந்து பார்த்தோம்னா எங்களுடைய வாழ்வாதாரம் மின்சாரத்தை நம்பி தான் இருக்குது ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் பத்தாததுக்கு அப்புறம் நமக்கு பொதுவாக அன்றாட அத்தியாவசிய தேவைகளுக்கு மின்சாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் மின்சாரம் இல்லைனா வாழ்க்கையில் இனிமேல் வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அதில்லாம விவசாயத்தில் இருக்கிறதுனால காய்கறி பயிர் பண்ணுறதுக்கு கரும்பு நெல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எங்கள் சைடில் வந்து ஏரிகள் பாசனம் கிடையாது ஆற்று பாசனமும் கிடையாது போர்வெல் தான் ஒரு நூறு நூற்றைம்பது அடியில் தண்ணி கிடைக்கும் ஸோ தண்ணி நல்லாவே இருக்கும் தண்ணி அடியில் நீர் நீர் நிலத்தடி நீர்மட்டம் நல்லாயிருக்கு அதனால போர் யூஸ் பண்ணுறோம் விவசாயிகளுக்கு இலவசமாக அந்த மின்சாரம் வழங்குகிறாங்க அதனால் அந்த மின்சாரத்தில் நாங்களும் பயன்பெற்றுட்டு தான் இருக்கோம் அப்பா காலத்துலேயே அது வாங்கியாச்சு ஸோ அந்த போரை வெச்சி நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு ஏக்கர் கிட்டே காய்கறி பயிர் இந்த மாதிரி நெல் கரும்பு ஏதாவது பயிர் பண்ணிட்டுருப்போம் தண்ணி கரண்டு இல்லை அப்படினா இந்த காய்கறி பயிர்கள்லாம் ரொம்ப வாட ஆரம்மிச்சிரும் சில டைம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த காத்தடிக்கிற காலத்தில் புயல் காலத்திலலாம் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மு வந்து பழுதாகிடும் இல்லைனா அந்த எலெட்ரிக்கல் லைன் கம்பம் வந்து கீழே விழுந்து கிடக்கும் ஸோ அந்தமாரி டைமில் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கரண்டு வராமல் போய்விடும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ இடையில வந்து ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மின்வெட்டுலாம் இருந்தது பகல் ஃபுல்லாக கரண்ட்டு இருக்காது நைட்டில் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அந்த மாதிரி டைமிலலாம் தண்ணி பாய்க்கிறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் நாலஞ்சு ஏக்கரு ஒருநாளைக்கு ஒரு மினிமம் ஏழு எட்டுமணி நேரம் ஓடியே ஆகணும் மோட்ரு அப்படிங்கும்போது ஒரு கரண்ட்டே வருது நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் வருதுனா ஒன்றும் பண்ணமுடியாது இதில் த்ரீ ஃபேஸ் மோட்ரு அது எல்லாமே த்ரீ ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் மோட்ரு ரன் ஆகும் டூ ஃபேஸில் ஓடாது அப்போ எப்போ த்ரீ ஃபேஸ் வரும் கொடுக்குறாங்கனு பார்த்து அந்த டைமில் தான் நாங்கள் மோட்டார ஆன் பண்ணமுடியும் சம்டைம் எதுனா நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு கொடுத்து ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ அப்போதுலாம் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தண்ணி காட்டுற மாதிரி நெலமை வரும் தண்ணி பாய்க்கணும் வாளி இது செடிகளுக்கு ஸோ அப்போ மின்சாரத்தை மின்சாரம் அந்த சரியாக டூ ஃபேஸ் இருக்கும்போது நாங்கள் மோட்ரு ஓட்டமுடியாமல் த்ரீ ஃபேஸில் தான் மோட்ரு ஓட்டணும் சொல்லும்போது பகல் ஃபுல்லாக டூ ஃபேஸ் தான் இருக்கும் அப்போ பகல் ஃபுல்லாக நாங்கள் சும்மா உக்கார்ந்தாலும் தண்ணி பாய்க்க முடியாது நைட்டில் பன்னெண்டு மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் கொடுப்பாங்க காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் நிறுத்திவிடுவாங்க அதனால் இப்போ நாங்கள் நைட்டுலாம் தூங்காமல் இருந்து தண்ணி பாய்க்கிற ஒரு சுச்சிவேஷன் உருவாகுது இதே வந்து பகல்லேயும் த்ரீ ஃபேஸ் இருந்ததுனா நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மின்சார பற்றாக்குறையினால் விவசாயிகளான நாங்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுறோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தோம்னா நைட்டில் குழந்தைங்கள்லாம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வெப்பத்தினால ரொம்ப ஹீட்டுன்றதுனால் ஃபேன் இல்லனாலே தூங்க முடியாது பத்தாததுக்கு அப்புறம் கொசுக்கடி இந்த மாதிரி பிரச்சனையினால் ஃபேன் அப்படின்றது ரொம்ப அவசியமாக போய்டுச்சு ஏசி யூஸ் பண்ணல இருந்தாலும் நார்மலாக நமக்கு ஒரு அன்றாடமும் நார்மலான ஒரு ஃபேன் தேவப்படுது அதுக்கும் மின்சாரம் தேவைப்படுது இன்வெட்ரு நாங்கள் யூஸ் பண்ணல இன்வெட்ரு யூஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் அந்தளவுக்கு இன்னும் கிராமங்களில் ஒரு வசதியான ஒரு ஏரியா கிடையாது மோஸ்ட்டாக கரண்டு இல்லாத நேரத்தில் விளக்கேற்றி வெச்சிக்குவோம் விளக்கு இல்லைனா கேண்டில் ஏற்றி வெச்சிக்குவோம் மெழுகுவர்த்தி அப்புறம் இப்போதைக்கு ரீசெண்ட்டாக கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்தோம்னா பொதுவாக கிராமங்கள்லேயும் டார்ச்லைட் பேட்ரி மூலமாக சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய சார்ஜ் லைட்டு ஃபோன் லைட்டு இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இது ஓரளவுக்கு வந்து கரண்ட் இல்லாத பட்சத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கு பேட்ரி பேக்கப் உடைய லைட்டுமே வந்துடுச்சி இப்போ நம்ம பார்த்திங்கனா குண்டு பல்ப்லேயே வந்து பார்த்தோம்னா கரண்டு கட் ஆகிடுச்சுனா ஆட்டோமேட்டிக்காக எரிகிற மாதிரி இப்போ பேட்ரி பேக்கப் உடைய லைட்டுலாம் வந்துடுச்சு எல்இடி லைட் வந்ததுலேந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கரண்ட் இல்லைனாலும் வெளிச்சம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு மினிமம் டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அந்த வெளிச்சம் கிடைக்குற அளவுக்கு ஒரு வசதி வந்துடுச்சி ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு விதத்தில் பயன்பாடு உள்ளதாருக்கு ஆனால் மின்வெட்டுன்றது நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சிவேஷன் அரசாங்கம் இனிமேல் வந்து மின்சாரம் பற்றாக்குறை இல்லாமல் மக்களுக்கு வழங்குகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணணும் எதிர்காலத்தில் சூரியஒளியில் இருந்தும் காற்றாலையில் இருந்தும் அடுத்தது வந்து ஓதங்கள் மூலிம் இருந்தும் அடுத்தது ஆற்று நீரில் இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம் மின்சாரம் எடுக்கிறத நம்ம அதிகப்படுத்தி ஒரு எரிபொருள் சக்தியை மிச்சப்படுத்தி இயற்கையாக கிடைக்க வேண்டியதிலிருந்து மின்சாரத்தை எடுத்து மக்கள் பயன்படுற அளவுக்கு வெச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும் இதனால் சி ஓ டூ எமிஷனும் குறையும் வளிமண்டலத்தில் உள்ள சி ஓ டூ எமிஷன் கொறைஞ்சதுனால பூமி வெப்பமடைதல் வந்து தடுக்கப்படும் இதுக்கு நம்ம உறுதுணையாக வேலை செய்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ